ஆ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன வேணும்

இப்போது ஸ்டாக்கில் இப்போது அவைலபிளில் இல்லை இப்போ நாங்கள் புதுசாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தர்றோம் ம் எப்போ தேவைப்படுது

ஒரு கிலோ இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரெட் ருபீஸில் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு டென் வேணுமா டென் கேஜினா த்ரீ தௌசணுக்கு பண்ணிக்கலாங்க அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரடில் போகுது பத்து கிலோ ஃபோர் தௌசண்ட்ல வரும்ங்க பாத்து பண்ணிக்கலாம் செவனில் பண்ணிக்கலாம்

செவன் தௌசண்ட் செவனில் எப்படிங்க குறைக்கிறது நீங்கள் அப்போ வாங்க வாங்குறப்போ பார்த்து பண்ணிக்கலாங்க எது வேணும் ஆரஞ்ச் கலர்ஸ் ஆரஞ்ச் கலர் லட்டா இல்லை எல்லோ கலரா எது ஆ சரி மைசூர்பாக்கில் நெய்யா இல்லை நார்மலா ஆ சரி ரெண்டும் டென் டென் தானேப்பா என்ன டைமுக்கு உங்களுக்கு தேவைப்படுது ஆ கிடைக்கும் கிடைக்கும் பத்து மணிக்கு வாங்க பூந்தமல்லியில் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமில்ல பூந்தமல்லி சுந்தர் தேட்டருக்கு பக்கத்தில் அர்ச்சனா ஆ அர்ச்சனா பேக்கரி ஓகேங்களா இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் செஞ்சு பொருள் உங்களுக்கு சேல் பண்ணும்போது நீங்கள் காசு கொடுத்தா போதும்

ஆ சரிங்கப்பா தேங்க்ஸ்